எனக்கு வந்து ஸ்கூல் டேஸில் வந்துட்டு டென்தில் வந்துட்டு ஒரு பீட்டி சார் பிடிக்கும் அவர் வந்துட்டு எனக்கு கொக்கோ சொல்லித் தருவாங்க நான் வந்துட்டு சரி இன்ஸ்பையர் ஆகிட்டு அவர் மாதிரியே ஆகணுகிற ஒரு தாட்டில் வந்துட்டு நான் கேம் வெளாட ட்ரை பண்ணிணேன் அப்போ வந்துட்டு கொக்கோ விளாட ஆரம்பித்தேன் ஜோனல் அது மாதிரி போய்விட்டு அத்லெட்டில் ஜாயின் பண்ணிணேன் ஜாயின் பண்ணிவிட்டு நானும் விளாண்டேன் விளாண்டுட்டு ஜோனல் போனோம் ஜோனலில் வந்துட்டு எங்கள் டீம் தோற்றுடிச்சி ஆனால் கடைசி வரைக்கும் என்னால் அந்த டீம் நின்றுட்டு இருந்துச்சு நான் மட்டும் கேமில் வந்துட்டு தோற்கவே இல்லை ஜெயிச்சுட்டே இருந்தேன் ஜெயிச்சுட்டே இருந்தவுன்னே அதுக்கப்புறம் சார் வந்துட்டு என்னை என்ன சொன்னாருன்னால் நீ வந்துட்டு எனக்கு சீனியர் இருந்தாங்க எனக்கு சீனியர் இருக்குக்குள்ளேயே என்னை வந்துட்டு ஒரு வந்து டீம் கேப்டனாக நீ போய் சைன் போடு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் நான் வந்துட்டு ரொம்ப ஹாப்பியாகிட்டேன் சரி நான் இதுக்கு தானே ஆசைப்பட்டோம் அப்படினு சொல்லிவிட்டு என்னோட ஒரு தனி டேலண்ட்டை வந்துட்டு நான் அந்த இடத்துல காமித்தேன் காமிச்சுட்டு அதுக்கப்புறம் என்னை கேப்டனாக போனதில் சீனியருக்கெலாம் வந்துட்டு ஒரு மாதிரி ஜெலஸ் ஆகிட்டாங்க என்ன இது சீனியர் இருக்கும் போது ஜுனியர் பொண்ணு வந்துட்டு இந்த மாதிரி கேப்டனாக போடுறாங்க அப்படினு சொல்லிகிட்டு ஆனால் எங்கள் சார் வந்துட்டு அதலாம் எதையுமே கேர் பண்ணிக்காமல் நீ போய் சைன் போடும்மா அப்படினு சொன்னார் அதுலேருந்து வந்துட்டு எனக்கு கொக்கோனால் ரொம்பப் பிடிக்கும் ஜாலியாக இருக்கும் இப்போது இப்போது கூட இன்னி வரைக்குமே அதாவது டென்த்துலேயே ஆனால் கேம்ஸை நான் விட்டுவிட்டேன் ஆனால் இன்னி வரைக்குமே எனக்கு ஒரு ஃபேவரட்டான ஒரு கேம்னால் அது நான் வந்துட்டு கொக்கோ தான் சொல்லுவேன் ரொம்ப ரொம்ப ஃபேவரட் அது வந்துட்டு ஒரு ஸ்டாஃப்பு எனக்கு அவ்வளோ தெளிவாக அவ்வளோ கூலாக சொல்லித் தருவாங்க ஸோ அதனாலையே நான் அதை ப்ளே பண்ணிணேன்